ஆமாம் அங்கே வந்து பிரியாணி செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகதான் செய்யும் பிரியாணி செய்கிறதுக்கு கொஞ்சம் கஸ்ட்டம் அதுக்கு அப்புறம் வந்து அது கொஞ்ச லேட்டாகதான் செய்யும் ஒன்னொன்னா தான் இப்போ கத்துக்கிட்டுதான் செஞ்சிருக்கேன் பிரியாணி செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் கொஞ்சம் கஸ்டமாகவும் இருக்கும் பிரியாணி செய்கிறதுக்கு எனக்கு லேட்டாகவும் அப்பறம் வந்து அந்த பிரியாணிக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டு அது எல்லாம் போட்டு வதக்கி தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி நெய் டால்டா எல்லாம் போட்டு இது பண்ணி வதக்கி செய்கிறதுக்காண்டி எங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும் அது ஃபஸ்ட் ஃபஸ்ட் செய்யும் போது கொ ரொம்ப கஸ்டமாக தான் இருந்துச்சி கொஞ்சம் நேரம் ஆகதான் செய்யும் ஆனால் நல்லா பிடிக்கும் பிள்ளைகள் நல்லா வீட்டில் சாப்பிடும் அது நாங்கல் செய்கிற செய்வேன் பிரியாணி செய்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன் இப்போது நல்லா செய்வேன் வெஜ் பிரியாணியும் செய்வோம் அப்பறம் வந்து கறி பிரியாணி அதெல்லாம் செய்வோம் நல்லா வரும் நல்ல செக் லேட்டாக ஆகுனாலும் நல்ல டேஸ்ட்டாக செஞ்சு பழகிருக்கோம் செஞ்சிருவோம் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக நல்லா சம்பல் வச்சு சாப்ட்டா நல்லாயிருக்கும் நல்லா செஞ்சிருக்கோம் அதுவும் நல்லா வரும்